ஹலோ ஆ மேம் நாங்கள் காரைக்குடியில் இருந்து பேசுகிறோம் இப்போ புதுசாக நாங்கள் ஒரு டெக்ஸ்டைல் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கோம் மேம் அதுக்கு வந்து பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே டிரெஸ்ஸு வந்து வேணும் சின்னதாக ஒரு இது ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறோம் அதுக்கு எவ்வளோ ஆவுன்றது எல்லாமே எவ்வளோம்மா வரும் அது கேட்கறதுக்காக தாம்மா இப்போ இது பண்ணியிருக்கோம் ஆ கம்மி

ஆ சரி சரிம்மா இப்போ நாங்கள் மொத்தமாக ஒரு பண்டுலாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுமா ஆ சரிம்மா இது காரைக்குடியில் மெயினில் நாங்கள் வைக்கிறோம் நிறையா பெரிய பெரிய கடைல்லாமும் இருக்கு அதனால் நம்மள்கிட்ட கொஞ்சம் நல்லா அதிகமாக வந்து தள்ளுபடி கொடுக்கற மாதிரி வேணும் நம்ம அதிகமாக எடுக்குற தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமான தள்ளுபடி நம் எங்களுக்கு கொடுப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம இதை பண்ணிக்கலாம் ஆ சரிம்மா சரிம்மா நாங்கள் அப்போ நாளைக்கு வரேம்மா நேராகவே ஆ சரிம்மா சரி நன்றிம்மா நான் காலைல கால் பண்ணுறேம்மா இந்த நம்பருக்கே ஆ ஆ சரிம்மா ஆ சரிங்க நன்றிம்மா பார்த்த பிளானுக்கு ஆ சரிம்மா ஆ சரி நன்றி ம்